இந்தியாவின் வரலாறு மிகவும் பழமை வாய்ந்த தொன்மையானது அது இன்று நம் நாட்டை பல அழகான வடிவங்களில் வடிவமைத்துள்ளது நம் நாட்டின் வரலாற்று மகாபாரதம் ராமாயணம் போன்றவை மிகப்பெரி காப்பியங்களில் மிகப்பெரிய பெருமைக்குரியது சுதந்திர இயக்கத்தில் பாடுபட்ட தலைவர்கள் காந்திஜி நேருஜி நே அம்பேத்கார் பாரதியார்